நாமக்கல் மாவட்டத்தின் பிரபலமான சில பொதுவான பாரம்பரிய உணவகங்கள் யாவை அவற்றை தயாரிக்க என்ன பொருட்கள் அல்லது சமையல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை மாவட்டத்தின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை எப்படி பிரதிபலிக்கின்றன இங்கே மிகவும் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்றால் எங்கு சென்று சாப்பிட வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் பிரபலமான உணவு எதுன்னு கேட்டோம்னா பள்ளிய பாளையம் நாமக்கல்னால் சிக்கென் ஃபேமஸ்ஸு முட்டை முதல்ல பள்ளிய பாளையம் பார்த்திங்கன்னா பள்ளிய பாளையம் சிக்கென்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம்